வருமானம் வருதற்கு அப்படின்னிங்கனா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பசுமாடு வச்சுருக்கோம் அப்படினா அந்த அஞ்சு பசுமாட்டையும் நல்லா பராமரிக்கணும் அதுக்குண்டான தீவனங்கள் தீவனத்தை வந்து ஒரே சோள பயிராக போடக்கூடாது பச்சையாகவே போடக்கூடாது வைக்க எல்லாத்தையும் கலந்து போடணும் அந்த மாட்டுக்கு உண்டான தீவனங்கள் புண்ணாக்கு மாவு தவிடு இதலாம் அதுக்குத் தகுந்த மாதிரி பராமரிக்கணும் அதேமாதிரி அந்த மாட்டை வந்து குளிப்பாட்டணும் குளிர்ச்சியாக வச்சுருக்கணும் அதுக்கு உண்டான ப குளிர்ச்சியாக இப்போ இந்த வெயில் காலம்ங்குறதுனால் அந்த மாட்டை வந்து நல்லா கரெக்டாக பதப்படுத்தி காற்றோட்ட க இருக்குறதில் இப்போ காற்றோட்டப் பகுதியில் வந்து கட்டணும் ஏன்னா இப்போ சூரிய எதுக்குல அதிகமாக இருக்கறதுனால் மாட்டோடதுனு இப்போ நம்மளே மனுசர்ங்குறனால் சொல்லிடுறோம் வாய் சொல்லி அப்பா அவ்வளோ வெயில் அடிக்குதுப்பானு ஆனால் நம்ம கால்நடைகள் அப்படி சொல்ல முடியாது இல்லையா அப்போ நாம தான் பார்த்து அதனுடையதை மர நிழல்கள் அது அதுக்குத் தகுந்த மாதிரி குளிர்ச்சியான பகுதிகளை அதுக்குத் தகுந்த மாதிரி கட்டி இது பண்ணணும் மாடுகளை குளிப்பாட்ட விடணும் நல்லா அதுக்குத் தகுந்த மாதிரி தீவனங்களை வைக்கணும் அப்போ மாட்டை அஞ்சு மாடு வச்சுருக்க இடத்துல வந்து ரெண்டு மாடு அதுக்குள்ளே செலவு வரும் மூணு மாடு உள்ளது வருமானம் வந்து அதிகப்படுத்தி இது பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினு இந்த அஞ்சு மாட்டோடு இது பார்க்கும்பொழுது பரவாயில்ல இன்னொருத்தங்க பார்ப்பாங்க என்னடா இது அஞ்சு மாடு தான் வச்சுருக்கான் இவ்வளோ ஊற்றுறான் பால் ஊற்றுறான் இவ்வளோ இது பண்ணிக்கிறான் சம்பாதிக்கிறான் அப்படிங்குற மாதிரி வரும் அப்போ என்ன பண்ணணும் இன்னும் ஒரு அஞ்சு மாடை வாங்கி நல்லா பராமரித்து பண்ணுனோம் அப்படினா அதுக்குத் தகுந்த ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு விவசாயம் நமக்கு நம்மளுடைய காடு நம்மளுடைய காட்டுப் பகுதிலேயே எல்லாமே வச்சு க தீவனங்கள் சோளப்பயிர் அதுக்கு உண்டான ப புண்ணாக்கு ம மாவு இது மாதிரி வைத்து மாட்டை நல்லா பராமரித்தோம் அப்படினா அதில் நல்ல வருமானமும் கிடைக்கும் மாட்டின் மூலிமா நமக்கு பால்லேருந்து நெய் எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் இப்போ நம்ம அந்த மாடு மட்டும் வச்சுருக்குறது இல்லை ஆடு காட்டுப் பகுதிலேயே இருக்குறனால் நம்ம ஒரு ஆஸ்பரா மாதிரி ஒரு அட்டை மாதிரி போட்டு அதுக்குள்ளேயே நமக்கு வந்து மோட்டரு இன்னும் வசதியாக இருந்திங்கனால் மோட்டரு தண்ணித் தொட்டி எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படினா நம்ம எதுக்கு மாடு மட்டும் வச்சுருக்கணும் எல்லாம் இட பகுதி அதிகமாக இருக்குறதுனால் என்ன பண்ணேன் ஆடு ஒரு அஞ்சு வாங்கி வெள்ளை ஆடு வந்து வந்து வாங்கிப்போம் அதுக்கு அப்பறம் கோழிகள் கோழிகள் வந்து நம்ம காட்டுப் பகுதியில் இருக்குறனால் அப்படியே நமக்கு அதுக்குத் தகுந்த தீவனங்கள்லாம் போட்டோம் அப்படினா அதன் மூலிமா நமக்கு மகசூல் வந்து அதிகமாகும் ஒரு பராமரிப்பு அதிகமாக இருந்திச்சினால் நமக்கு வந்து வெள்ளாமை வெள்ளாமை விவசாயத்து இதை விட இதன் மூலமும் பண்ணைகள் வந்து அதிகமாகும் ஆகும் ஏன்னால் நம்ம காட்டை சுற்றி எல்லாமே இருக்கும் அதுக்குன்னு நம்ம போய் என்ன பண்ண செலவு பண்ண தேவை இல்லை வீட்டில் நம்ம காட்டில் இருக்கிற அந்த தீவனத்தை வச்சுயும் அரிசி கோழி இருக்குது அப்படின்னா அதுக்குத் தகுந்த தீவனங்களை போட்டு இது பண்ணிக்கிலாம் அதேமாதிரி ஆடு இருக்குது அப்படினா அதுக்குத் தகுந்த தீவனங்கள் மாடு இருக்குது மரம் கடல் எல்லாமே இருக்குது அப்போ அதுக்குத் தகுந்தது நம்ம தனியாக போய் தேட தேவை இல்லை அதுக்கு உள்ள தீவனங்கள் எல்லாமே இது பண்ணிக்கிலாம் அப்போ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணணும் நல்லா வருமானம் ஒன்று கிடைக்கும்